ஹலோ அண்ணா ஸ்கை டிராவல்ஸாண்ணே அண்ணா நானா ருத்ரன்ணே நாகபட்டினத்துலேருந்து பேசுகிறேண்ணே ஆமாண்ணே கார் புக்கிங் பண்ணியிருந்தோண்ணே யா யார் பேர்லயா அபினேஷ் பேர்லண்ணே என் ஃப்ரெண்டுதான்

ஏர்போட்டுக்குண்ணே ஓரு ரெண்டு மணிக்கெலாம் ஷார்ப்பாக வந்தால் கரெக்டாருக்குண்ணே ரெண்டு மணினால் ஒர் அதுக்கு கொஞ்சம் ஓர் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்தால்தான் கரெக்டாருக்குண்ணே ஃபிளைட்டை பிடிக்க முடியுண்ணே எனக்கு

அது ஏனா பக்கத்தில் ஒரு டிராவல்ஸ் என்ன டிராவல்ஸு சத்திவேல் டிராவல்ஸுண்ணே ஆ ஆ சத்திவேல் ஆ ஆமாண்ணே அந்த டிராவல்ஸ்தாண்ணே அந்த டிராவல்ஸுல்தாண்ணே போன வாட்டி புக்கிங் பண்ணியிருந்தோம் ரெண்டு மணிக்கெலாம் வர சொல்றதுக்கு நாலு மணிக்கு வந்துட்டாங்க ஓர் ரெண்டு மணி நேரம் லேட்டாக வந்துட்டாங்கண்ணே

முக்கியமான முக்கியமான விஷியோண்ணே இன்றைக்கி முக்கியமான இம்பார்ட்டன் மீட்டிங்கெலாம் இருந்தது ஓர் ரெண்டு மணிக்கு போயிருந்தால் நான் அட்டென் பண்ணியிருப்பேன் அதனாலேயே போயிட்டு ஓர் ரெண்டு மணிக்கு போயிருந்தா நான் அந்த மீட்டிங்கை போய் அட்டென் பண்ணியிருப்பேன் ரெண்டு மணி நேரம் லேட்டாக வந்ததுக்கு அந்த மீட்டிங்கே போயிட்டுது என்னால் ஒன்றும் அட்டென்ட் பண்ணவே முடில்லண்ணே அதாண்ணே இந்த வாட்டி உங்கள் பக்கத்து டிராவல்ஸு அவங்கதான் ஏதோ சொல்லியிருந்தாங்க அந்தமாரி தெரிஞ்ச ஃப்ரெண்டுதான் சொன்னான் அந்தமாரி இந்த அந்த டிராவலஸுக்கு ஏண்டா போனே இந்த டிராவல்ஸுக்கு போயிருந்தாக்கூட உனக்கு குயிக்கா முடிச்சு தந்துருவாங்க வேலையை அப்புடினு சொன்னாங்க சரினு ஃப்ரெண்டுக்கிட்ட பே பேசிவிட்டு அதுக்கப்புறோம்தாண்ணே உங்கள்ட்ட அவங்க அவன்டேருந்து நம்பர் வாங்கிதாண்ணே உங்கள்ட்ட பேசுகிறேன் ஆ நீங்கள் நீங்களெலாம் வந்து குயிக்காக முடிப்பீங்க அப்படினு நான் கேள்விப்பட்டேன் ஃப்ரெண்டெலாம் சொல்லியிருந்தாங்க அதேமாரி உங்கள் டிராவல்ஸு சும்மா பெஸ்ட்டாயிருக்கும் அப்படினு சொன்னாங்க அதனாலதாண்ணே குயிக்கா முடிச்சு கொடுத்தீங்கனா எந்த அளவுக்கு குயிக்காக வந்து யாராச்சும் ஓர் நல்ல டிரைவராக கொஞ்சம் குயிக்காக வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்கள்லே அந்தமாரி இது பண்ணுங்கண்ணே கொஞ்சம் பார்த்து நீங்களே போட்டுவிடுங்க யாருண்ணே ரவியாண்ணே ஆ சரிண்ணே அவர் நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுவாராண்ணே ஆ சரிண்ணே சரிண்ணே அது எனக்கு எந்தளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் அந்தளவுக்கு எனக்கு இம்பார்ட்டன் உள்ள ஒர்க்கெலாம் இருக்குண்ணே அங்கே சீக்கிரமாக போய் எனக்கு முடிச்சிக்கொடுத்தா முடிஞ்சிடும் ம் அண்ணா அவங்களோட அவரோடய நம்பர் சொல்லுங்கண்ணா ரவியோடய நம்பரு ஆ நயன் த்ரி ஃபோர் ஃபோர் ஜீரோ சவன் சவன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஆ சரிண்ணே நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிறேண்ணே ஆ சரிண்ணே நீங்களும் கொஞ்சம் சொல்லிடுங்க இந்த இடத்துக்கு கொஞ்சம் ரோடு அப்படி இப்படிதான் இருக்கும் அவர் கொஞ்சம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தாலே ஓகேதாண்ணே எனக்கு ஏனால் அவ்வளோ சீக்கிரம் இங்கே வந்து எங்கள் ஊருக்கு வந்து டக்குனுலாம் ஃபாஸ்ட்டாக வந்துட முடியாது ரோடும் அப்படி இப்படிதான் இருக்கும் அவ்வளோக ஃபாஸ்ட்டாக வரதுங்கிறது கொஞ்சம் முடியாத விஷயோம்தான் கொஞ்சம் பள்ளமாக அப்படி அப்படியே மேடு தண்ணி தேங்கி நிற்குது அந்தமாரி அப்படிதான் இருக்கும் ரோடு அவர் ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக வந்துட்டாங்கன்னால் எங்களுக்கு அந்த அவங்க எங்கள் தெருவுக்கு வரத்துக்கு அந்த நேரத்துக்கும் கொஞ்சம் கரெக்டாயிருக்கும் போகும் போது இந்த ரோடை தாண்டி போனதுக்கப்புறம் எவ்வளோவு ஃபாஸ்ட்டாக போனால்கூட எனக்கு கரெக்டாக டைமிங் கரெக்டாயிருக்கும்

நீங்கள் சொல்றதில்தாண்ணே இருக்குது

கொஞ்சம் குயிக்காக அவருகிட்டையும் சொல்லிடுங்க கொஞ்சம் நேரத்தோடையும் சொல்லிடுங்க அவரை என்கிட்ட பேச சொல்லுங்க என் நம்பரையும் கொடுத்துருங்க அவர்கிட்ட ரவிகிட்டே எந்தளவுக்கு அவர் டக்குனு வர முடியுமோ வர சொல்லுங்க

அண்ணா இன்னோன்று சொல்ல மறந்துட்டேண்ணே இது வர ரெண்டாந்தேதி வந்து ஃபங்க்ஷனிருக்கு எங்கள் ஊரில் வந்து தீமிதி அதனாலே அங்கே போகிறதுக்காகத்தான் ஃபேமிலி எல்லாரும் போ போகிறாங்க என்னால் போக முடியாதே நான்தான் இங்கே வந்திருவனே என்னால் போக முடியாது ஓர் ரெண்டாம் தேதி ஃபேமிலியோடு போகிறாங்க அதுக்கு வந்து உங்க டிராவல்ஸில்தான் நாங்கள் வந்து புக்கிங் பண்ண போகிறோம் என் தம்பிகிட்டே நான் முன்னடியே சொல்லிடுவேன் இந்தமாரி ஸ்கை டிராவல்ஸுலதான் வந்து நீ புக்கிங் பண்ணனும்டா அப்படினு நான் சொல்லிடறேன் அதுதான் பக்கத்தில் அவர் டிராவல்ஸுதான் சரிப்பட்டு வரலையே ஒன்றுமே ஓரு எந்தவொரு விஷயோம் சொன்னாலும் குயிக்கா செய்ய மாட்றார் அதனால் வந்து உங்க டிராவல்ஸுலியே நான் வந்து புக்கிங் பண்ண சொல்லிடறேன்

அவர் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் குயிக்கா பார்த்து விடுங்க ரெண்டாந்தேதி எனக்கு இந்த டிரைவரு எப்படினு பார்த்துட்டுதான் நான் வந்து உங்கள்ட்ட நான் சொல்லுவேன் இந்த டிரைவரே வந்து ரெண்டாந்தேதி வந்து பங்க்ஷனுக்கு வந்து இந்தமாரி தீமிதிக்கு வந்து போகிறமாரி இந்த டிரைவரே நான் சொல்லிடுவேன் இந்த டிரைவர் எனக்கு எப்படி ஓட்டுகிறாரோ அதுக்கு தகுந்தமாரிதாண்ணே அதேமாரி எனக்கு ஃபாஸ்ட்டாக ஓட்டுறதெலாம் எனக்கு முக்கியம் இல்லை ஃபேமிலியை சேஃப்பாக கொண்டு போகணும் அதுதான் எனக்கு விஷயோம்

வேறு எந்த விஷயோமும் கிடையாது அதுதான் எனக்கு ரெண்டாந்தேதி மட்டும் கரெக்டாக அந்த இது மட்டும் பண்ணிவிடுங்க இப்போது வந்து எனக்கு மறக்காமல் வந்து அவருகிட்ட சொல்லிடுங்க போய் அந்த ரவிங்கிற டிரைவர்கிட்ட போய் சொல்லிவிடுங்க எனக்கு அந்த ஒர்க்கு இப்போ கரெக்டாகருக்கும் ஆ சரிண்ணே ஆ ஃபே நான் இ நான் இருந்து பக்கத்தில் இருந்தேனா எனக்கு ஒன்றும் பிரச்சனையில்லை ரெண்டாம் தேதி அதனால் ஃபேமிலி கொஞ்சம் பார்த்து ரேட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க எந்தளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சும்மா நான் வந்து இதுக்கப்றோம் வந்து எந்தவொரு ஃபங்க்ஷனு எந்தவொரு இதாகருந்தாலும் உங்களோட டிராவல்ஸில் மட்டும்தான் எடுப்பேன் ஆ சரிங்களாண்ணே ஆ சரிங்கண்ணே டையமாயிட்டுது நீங்கள் என்ன சாப்பிடிங்ளா எப்படிண்ணே ஆ ஆ நானும் சாப்பிட்டண்ணே ஆ சரிண்ணே இப்போ தூங்கினாதான் நான் காலைல சீக்கிரமாக எந்திருச்சி கிளம்புறதுக்கு எல்லாம் கரெக்டாகருக்கும் ஆ சரிண்ணே ஆ சரி அப்டியாண்ணே சொல்லவே இல்லை வெட்டிங் டேனு சொல்லவே இல்லை ஆ சரிண்ணே ஹாப்பி மேரேஜ் லைஃப்

ஆ சரிண்ணே ஆ நாளைக்கு இதை இந்த விஷயத்த ஜாலியாக கொண்டாடிவிட்டு அந்த விஷயத்த மறந்துடாதீங்க அதையும் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் உங்களதான் நம்பியிருக்கேன் கடைசி நேரத்தில் வந்து அது சரியில்லை இது இல்லை சரியில்லைனு சொல்லிடாதீங்க சொல்லிட்டேன் அதையும் சொல்லிட்டேன் அந்த வேலையே வச்சுக்கக்கூடாது உங்க டிராவல்தான் நம்பியிருக்கு சொல்லிட்டேன் ஸோ நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேண்ணே சரியாண்ணே ஆ ஓகேண்ணே